ட்ராவல் ஏஜென்சியா நாங்கள் நாங்கள் வந்து ஒரு டூர் போகணும் சார் கொடைக்கானல் போகணும் சார் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் போகிற மாதிரி இருக்கோம் சார் அப்படியாங்க சார் ஆ சரிங்க சார் அது எப்படி சார் ரேட்டு அப்படியாங்க சார் ஆ ஆ ஆ நாள் வாடகை முந்நூற்றி ஐம்பது ருபா ஆ ஆ ஆ சரிங்க சார் வெயிட்டிங் சார்ஜ்ஜா அப்படிலாம் இல்லையா சார் சரிங்க சார் ட்ரைவர் படி ஒரு நாளைக்கு எவ்வளோங் சார் ஒரு நாளைக்கு ஐந்நூறுபா சாப்பாடு அவங்க சாப்பிட்டுக்குடுவாங்க நம்ம வந்து படி காசு மட்டும் கொடுக்கணுமா சார் ம் சரிங்க சார் ஆ எல்லாம் சுற்றி காமிக்கணும் சார் கொடைக்கானல் ஃபுல்லாக

ஆ சரிங்க சார் ஹோட்டலில் தங்கணும் சேஃப்டியாக இருக்கணும் சார் சேஃப்டியாக கூட்டிட்டு போகிட்டு கூட்டிட்டு வரணும் ஆ சரிங்க சார் அங்கே வந்து இந்த இந்த வாரத்தில் தான் போகிற மாதிரி இருக்கோம் சார் ஆ சரிங்க சார் பதினெட்டாம் தேதி போகிற மாதிரி இருக்குதுங்க சார் ஆ வீட்டில் என்னென்னு கேட்டுட்டு கூப் ஆ க காலையில் அதிகாலை அஞ்சு மணிக்கு போகிற மாதிரி இருக்கோம் சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரி சார் ரொம்ப நன்றி சார் அனுச்சிவுடுங்க சார் ம் சரிங்க சார் ம்